சாராயம் அரசு விற்க வேண்டியதற்குப் பொருளாக என்னன்னு அதுக்குப் பதில் சொல்ல முடியாது இருந்தாலும் என்னுடைய மனநிலையைப் பொறுத்த வரை சாராயம் விற்கிறது தவறுன்னு தான் சொல்லுவேன் ஏன்னால் அநேக பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் கூட வாலிப அந்தக் காலத்தில் போய் அந்த டாஸ்மார்க்கை தேடி ஓடிப் போகிறாங்க பெற்றோருக்குக் கீழ்ப்படியறதில்ல அந்த போதைக்கு அடிமையாயிடறாங்க அதனுடைய நிமித்தமா அநேகக் குடும்பங்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அதனால் பிள்ளைங்க வந்து பெற்றோரை அடிக்கிறது பெற்றோர் வந்து பிள்ளைகளை அடிக்கிறது அதனோடய அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது அந்த வயது வய அந்த வாலிப நாட்களில் அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க இழந்தர்றாங்க அவங்கள்ட்டுக்குள்ள அந்த பேரெல்லாம் கெட்டுப் போயிடுது அதனால் வ சாராயம் விற்கிறது வந்து அநேகருக்கு அநேக பாதிப்பை ஏற்படுத்துது அதோடு மற்றுல்லாமல் ஒவ்வொரு குடும்பத்துல குடும்பத்தில் இருக்கிற அந்த தகப்பன்மார்களும் அந்தக் குடியை குடிச்சுட்டு வந்து வீட்டில் பிள்ளைங்கள அடிக்கிறது அவங்க மனைவியை அடிக்கிறது இதனால் அவங்களுடைய வேலை பாதிக்கப்படுறது கஷ்டப்பட்டு உழைத்து வேர்வை சிந்தி வே வேலை செய்கிற அந்த வேலையாட்கள் அந்தக் கூலி வேலை செய்கிற அந்தக் கூலி ஆட்கள் கூட அந்த டாஸ்மார்க்கை தான் தேடிக்கிட்டுப் போகிறாங்க அதனால் கஷ்டப்பட்டு உழச்சி வேர்வை சிந்தி சந்த சம்பாதிக்கிற அந்தப் பணம் ஒரு செகண்டில் கரைஞ்சி காலியாக போய்விடுது அதனால் அந்தக் குடும்பத்துக்கு எந்த விதமான பலனும் இல்லை அந்த பணமெல்லாம் டாஸ்மார்க்கு கடையில் தான் போய் சேருது கஷ்டப்பட்டு உழச்சு ஒரு நாள் ஃபுல்லும் வேர்வை சிந்தி உழச்சு அஞ்சு நிமிசத்தில் அந்த காசை விரையமா ஆக்கிடறாங்க அதனால் அநேக குடும்பம் அதில் பாதிக்கப்படுது அதோடு மற்றும் இல்லாமல் சிறு வயதாக இருக்கிறவுங்க கூட வாலிப அந்த நாட்களில் கூட அநேக நோய்கள் அவங்களை வந்து நோய்களால் அவங்க பாதிக்கப்படுறாங்க அந்த நோய்களுடைய பாதிக்கப்படுற தான் இருக்குது இப்போ இருக்கிற காலத்து காலக்கட்டத்தில் ஒரு ஒரு குடும்பத்துலையும் ஒரு பிள்ளைங்கள் ரெண்டு பிள்ளை தான் இருக்காங்க ஆனால் அவங்களும் இந்த போதைக்கு அடிமையாகிப் போகிற அந்த சூழ்நிலைல ஒவ்வொரு பெற்றோருடைய மனநிலையும் ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது அந்த பிள்ளை தான் உலகம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்கற அந்த காலகட்டத்தில் பெற்றோருடைய மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டு பிள்ளைங்களால் ரொம்ப மனது உடஞ்சி அந்த நிலமை ஏற்படுது அதனால் சாராயம் விற்கிறது என்னுடைய மனதைப் பொறுத்தவரைக்கும் சரியில்லைன்னு தோணுது அது அவங்களுக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம் எங்களுக்கு அது சரியில்லைன்னு தோணுது வா குடிச்சுட்டு மற்றவங்க கூட போய் சண்டை போடுறாங்க அவங்களுடைய மனது பாதிக்கப்பட்டு என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் கூட ஒரு சிலரெலாம் பண்ணுறாங்க அதனால் சாராயம் விற்கிறது அவசியம் இல்லைன்னு எனக்குத் தோணுது